ஹலோ ஹலோ நான் ஹரிணி ஆ நல்லாயிருக்கீங்களா தம்பி இப்போ ஒரு ஈவென்ட் இருக்குதுடா நம்ம அண்ணா ஸ்டேடியத்தில் இப்போ அதுக்கு வரியா செல்லு இதுமாதிரி ப்ராப்ளம் ஆச்சா அதாண்டா தம்பி இதுலேருந்து கூப்புடுறேன் இங்கே வந்து ஜாவ்லிங் அபி அபிஸு ஷாட்பூட் சேர்ந்துருக்க ஈவென்ட் இருக்குது வாடா சரி மார்னிங் ஒரு ஃபைவ் வோ க்ளாக்லாம் வந்துடு ஃபுட்டு முக்கியம் ஒர்க்அவுட்டும் வேணும் வர இருபத்தஞ்சாந்தேதி இருக்கும்டா ஈவெண்ட்டு

இப்போ ப்ராக்டீஸெல்லாம் எப்போயும் போல தான் நார்மலாக தான் நீயும் நீ வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்துரு எப்போதும் அஞ்சு மணிக்கு கரெக்ட்டா இருக்கணும் அதுமாதிரி ஃபுட்டெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கோ எல்லா அங்கே தேவையான கிட்ஸ்லாம் எடுத்து வந்துரு ஒர்க்கவுட்லாம் நல்லா தான் தம்பி போயிட்டுருக்கு நீ வந்தீன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ம் வந்தீன்னா இப்போ ஒர்க்கவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தம்பி தம்பி செமஸ்டர் இருந்தாலும் பரவாயில்லைடா தம்பி இது இப்போ உனக்கு வந்து கதையே மாற்றப் போகிற ஒரு ஈவென்ட்ரா நீ வந்து இது கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ணு எக்ஸாம் கூட அடுத்த செம் எழுதிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரில் வந்துரு நான் காலேஜ் சரி தம்பி இருபத்தஞ்சாந்தேதி கன்ஃபார்மாக வந்துரு மறந்துறாத ஆ சரி தம்பி